ஹலோ பிகேசி டிராவல்ஸுங்களா நாங்கள் இங்கே சிவகங்கை பக்கத்தில் கண்டனூர்லேருந்து பேசுகிறோம் கண்டனூரில் கண்ணன் ஆமாம் அந்த ரயில்வே ட்ராக்கிட்ட இருக்குமே இந்த ஆ தெரியுதுண்ணே அதுனால் தாண்ணே உங்களுக்கு கால் பண்ணுணேன் கேட்டு நம்பர் கேட்டு கால் பண்ணிருக்கேன் அதாம்ணே நம்ம நாளைக்கு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்ணே கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போயிட்டு அப்படியே மதியானம் வாக்கில் கல்லா கல்லணைக்கு போகணும்

ஒரே ட்ரிப்பு ஆனால் நாங்கள் வந்து ஒரு நம்ம குடும்பம் மட்டும் இல்லாமல் ஒரு மாமா குடும்பம் சித்தி குடும்பம்லாம் வருது ஒரு பதினஞ்சு பேர் வரும்ணே தோராயமாக ஒ ஒரே வண்டியில் போயிரலாம்லண்ணே நேராக கம்பெனியில் மேனேஜர் கிட்ட பேசி உங்கள் நம்பர் வாங்கி உங்கள் கிட்ட தான் இப்போ கால் பண்ணிருக்கேன் ஆ சொல்லிட்டோம்ண்ணே காலையில் காலையில் அதாண்ணே காலையில் நம்ம வந்து வெல்லென போயிருவோம்ண்ணே முத காலை பூஜை பண்ணணும் ஆமாம் ஆமாண்ணே நம்ம பார்த்துக்குவோம்ண்ணே கிளம்பிரலாம் அதெல்லாம் கிளப்பிருவோம் அதெல்லாம் கிளப்பிருவோம் வாடகை எப்படிண்ணே

சரிண்ணே சரிண்ணே கோயிலுக்கு போயிட்டு நம்ம மதியானம் வந்து பெரியவங்களெல்லாம் கோயில்லே தங்க வச்சுட்டு நம்ம மட்டும் கல்லணைக்கு போறமாதிரிண்ணே சின்ன பசங்க எல்லாரும்

அது ஒரு சாய்ந்தரம் ஒரு மூணு மூணு மணிக்கிலாம் கிளம்பிர்லாம்ண்ணே

கரெக்டாக நைட்லாம் நைட்டு ஒரு நைட்டு அந்தி சாகிறதுக்குள்ள வீட்டுக்கு வரமாதிரி சரிண்ணே பார்த்து நீங்கள் பதா பதாமாக கூட்டு கொண்டு போயிருங்க சரிண்ணே சரிண்ணே வாங்க வச்சுறட்டாண்ணே ஆ சரி